அதெல்லாம் ஒரு காலத்தோடு போச்சுங்க இப்போல்லாம் தமிழ் சுத்தமாக எங்கே பயன்படுத்துகிறாங்க தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்துதான் பேசுகிறாங்க செய்தித்தாள்லேயே பார்த்தோம்னா ரெண்டு மொழியும் கலந்துதான் தமிழ் எழுதுகிறாங்க சாக்கடைன்னு எழுதுவதில்ல கால்வாய்ன்னு எழுதுறவதில்ல டிச்சு அப்படிதான் எழுதுகிறாங்க இல்லைனா டிச்சுகுழிங்கிறாங்க குழினாலும் ஒன்றுதான் டிச்சுனாலும் ஒன்றுதான் அதனால் தூய தமிழ்ங்கிறதெல்லாம் ஊடகங்கள் செய்தித்தாள் ரேடியோ டிவிலலாம் சும்மா சொல்லிக்கிறாங்க இன்னைக்கி ஆங்கிலத்தை நுனி நாக்கில் வச்சுட்டு தமிழ் கொஞ்சமாக வச்சு பேசுவதுதான் ஒரு ஃபேஷனாக வச்சு தமிழ்நாட்டில் தமிழை அழிச்சுகிட்டு இருக்காங்க